வட இந்தியா அவங்க அங்கே எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு மொழி வந்து மெஜாரிட்டியாக அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் மற்ற மொழிகள் எதுவும் அவ்வளோவு பேசமாட்டாங்க உணவுகளில் வந்து அவங்க அங்கே நிறைய கோதுமை தான் விளையும் அவங்க எப்போயும் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கோதுமை சார்ந்த உணவுகள் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க உடைகள் வந்து பெருசாக அவ்வளோவா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது எல்லோர போல் சகஜமாக ஜீன்ஸ்ஸு ஷர்ட்டு ஃபேண்ட்ஸ்ஸு அந்தமாதிரி தான் போடுவாங்க வானிலை எடுத்துக்கிட்டால் அங்கே இங்கே தமிழ்நாட்டை விட அங்கே வெப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கல்வி அறிவுனு பார்த்தா அங்கே வந்து அதிகமாக அதிகமாக படிப்புகள் படிப்பறிவு யாருக்கும் இல்லாதமாதிரி தான் அங்க ஸ்கூல் காலேஜ்ஜஸெல்லாம் அதிகமாக கிடையாது தமிழ்நாட்டோடு கம்பேர் பண்ணுறப்ப அங்கே வந்து கம்மி தான் பூலோகச்சூழல் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் இங்கே வட தென்னிந்தியாவோடு கம்பேர் பண்ணுறப்ப வட இந்தியாவில் பூலோகச்சூழல் வந்து ரொம்ப வறண்ட பூமியாக தான் இருக்கும் வட இந்தியாவில் அதிகம் பசுமை கிடையாது ரொம்ப வறண்ட பூமியாக இருக்கிறனால தண்ணி பஞ்சங்கள் நிறைய இருக்குது இந்த வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு இந்தமாதிரி எடுத்துகிட்டோம்னா அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய பேர் இங்கே வர்றாங்க வட இந்தியாவில் இருந்து தென் இந்தியாவிற்கு வருசம் வருசம் வர்ற எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை இருக்கிறது இல்லை வட இந்தியர்கள் வந்து கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அதனால இங்க இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு நிறையா இருக்குது